நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பார்த்தீங்கள்னா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினேன்னு வைங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபோனு அந்த ஃபோனு வாங்குனேன் அப்போது பார்த்தீங்கள்னா ஃபோன் வாங்கறதுக்கு முன்னே என் கிளாஸ் வந்து மார்க் பார்த்தீங்கள்னா டுவெல்த்தில் வந்து எயிட்டி பர்சன்டேஜு எயிட்டி ஃபைவ் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கள்னா அந்த ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் என் மார்க்கே கொறைஞ்சிச்சி இப்போது எவ்வளோனு பார்த்தீங்கள்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னால் அந்த ஃபோனை வந்து பார்த்து பார்த்து வந்து மைண்டில் வந்து ஒரு கான்ட்ரேவேஷன் வைக்க முடில இந்த ஃபோன் பார்க்கறதுனால ஒவ்வொன்றை பார்க்கறதுக்கு பார்த்து மைண்ட் அந்த கான்ட்ரசேஷன் சிதறி போயிடுது ஒரே ஒரு மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்த முடிகிறதில்ல அதனால் வந்து அந்த ஃபோனை பார்க்கறதுனால வந்து தலைவலி அதுக்கப்புறம் கண் வலி கண்ணில் பிரச்சனை அந்த மாதிரி அந்த கண்ணாடி போடணும் அந்த மாதிரின்ற ஒரு நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய வருது இந்த ஃபோன் பார்க்கறதுனால அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ற ஒரு பொருளாக இருக்கணும் நெகட்டிவ்னால் இதுதான் வாங்கினது நம்ம உபயோகப்படுற பொருளாக இருந்தால் பரவாயில்ல இது வந்து உபயோகப்படுது ஃபோனு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கள்னா அந்தளவுக்கு வந்து இதாலாம் உப உபயோகப்படலை இப்போதைக்கு வந்து இப்போது இருக்க காலகட்டத்தில் வந்து ஃபோனு வந்து தேவையில்லாத ஒரு பொருள் தான் வந்து நெகட்டிவ் தான் அது அதனால் அதில் தான் அந்த ஃபோன் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கள்னா நைட்டில் தூக்கம் வராது ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்தா அந்த கண்ணு ப்ராப்ளம் வரலாம் கண் மங்கலாக தெரியுது அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம் வரலாம்லான் இல்லை வருது அதனால் வந்து அந்த ஃபோன் பார்க்கறது வந்து மேக்ஸிமம் கொறைச்சிக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது இப்போது ஃபோனு வந்து பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு நெகட்டிவ் பொருள் தான் வந்து ஃபோனு